ஹலோ யார் பேசுறது நவாஸுங்களா ஓகே எங்கேருந்து பேசுறீங்க நீங்களும் போனாப்பேட்டையா நானும் கிளினிக் போனாப்பேட்டையில் தான் வச்சுருக்கேன் ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க என்ன டவுட் உங்களுக்கு அப்படிங்களா ஓ சரி சரி சரி எத்தனை நாளாக இருக்குது உங்களுக்கு ஒரு வாரமா இருக்குங்களா சரி எப்படிம்மா காலையில் மட்டும் வருதுங்களா இல்லை உங்களுக்கு ஈவ்னிங்கு நீனு இரவு நேரம் அந்தமாதிரி டைமும் வருதா ஆ ஆ ஓ காலையில் ரொம்ப அதிகமாக காலையில் ரொம்ப அதிகமாக உங்களுக்கு சளி இருமல் தும்மல் எல்லாமே கரெக்டா வருதுங்களா சரி சரி சரி நம்ப கிளீனிக் எப்படி நீங்கள் வந்து கண்டுப்பிடிச்சிங்க யார் உங்களுக்கு சொன்னது ஓ சரி சரி சரி ஓ சரி சரி ஆ ஓ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஓகே ஓகே ஆ ஆ ஆ சரி சரி இல்லை இப்போ நம்ப ஃபோனில் வந்து பேசுறது ஓகே பட் நீங்கள் நேரில் வந்தால் தான் கொஞ்சம் உங்களோடய ஓ பாடி கண்டிஷன் ஐ மீன் உங்கள் உடம்பு எப்படி இருக்குது அந்த டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து அதில் தான் நம்ம வந்து கரெக்டாக ஃபைண்ட் பண்ண முடியும் கண்டுபிடிக்கிறது என்னா ஏதுன்னு ஏன்னா நீங்க ஃபோனில் நம்ம பேசுவது வந்து ஓகே ஆனால் வந்து அந்தளவுக்கு அது வந்து எடுத்துக்குமான்னு நம்ம வந்து சொல்ல முடியாது மெடிசனை இப்போ நீங்கள் நேரில் ஒன்ஸ் வந்தீங்கன்னால் அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நீங்களா நேரில் வர முடியுங்களா இல்லை சொல்லுங்க எந்த டைம்மு என்ன ஏதுன்னு சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்களா காலையில் நான் வந்து பார்த்திங்கன்னா பத்திலிருந்து பன்னெரெண்டு மணி வரையும் இருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேஷண்ட்டுக்கு ரெகுலராக பார்த்துட்ருக்கேன் அங்கே போயிடுவேன் ஒரு ஈவினிங்கில் வேணா நீங்கள் ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் நான் இங்கே இருப்பேங்க நம்ப கிளீனிக்கில் நான் பேஷண்ட்டை பார்ப்பேன் எல்லார்டையும் என்ன பிராப்ளம்ன்றதை பார்ப்பேன் ஆ வரலாம் வரலாம் வந்திங்கன்னால் உங்களுக்கு நா என்ன உங்களுக்கு மெடிசன் எப்படி தரணுமோ எல்லாமே பார்த்து உங்கள் உங்களை டெஸ்ட்டு பண்ணிவிட்டு எல்லாமே க்ளீயராக பண்ணிக்கலாம் ஓ சரி சரி சரி ஆ

ம் ம் அய்யய்யோ நீங்க என்ன ரொம்ப சிவியராக சொல்றீங்களே அப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நேரில் வந்தே ஆகணுங்க சரிங்களா உங்கள் டெஸ்ட் எடுக்கணும் அப்புறம் நல்ல நிறையா கொஞ்சம் மே மாத்தரைலாம் நீங்க நல்லா எடுத்துக்கணும் மாத்தரை வந்து காலையில் நைட்டு மதியம் மூணு நேரமும் எடுத்துக்கணும் அதுவும் ஒரு வா சுடு தண்ணி குடியுங்க ஒரு வாரமாக ஒரு வாரம் எடுத்துக்கணும் நீங்கள் கண்டினியூவாக ஒரு வாரம் எடுத்தால்தான் அதுக்கப்புறம் உங்கள் ப நீங்கள் எப்படி இதே மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த லெவல் நம்ம என்னவோ பார்த்துக்கலாம் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்களா சரி சரி ஓகேங்க நீங்கள் நேரில் வாங்க பார்த்துக்கலாம் சரிங்களா ஆ ஓகே ஆஆ நன்றி